ஹலோ மேடம் வணக்கங்க மேடம் டிசைனருங்களாங்க மேடம் மேடம் நாங்கள் மேடம் நாங்கள் பெருமாநல்லூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம் மேடம் எங்கள் வீடு இப்போத்தான் புதுசாக கட்டி இருக்கிறோங்க மேடம் நாங்கள் ஒரு பக்கம் சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிருந்தோங்களா அப்போ வந்து நல்ல இது தோட்டக்கலை எல்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க மேடம் முன்னாடி வந்து செடி அழகு செடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க மேடம் நல்லாயிருந்துச்சுங்க மேடம் அதனால் சொன்னாங்க இப்படி உங்கள் நம்பரெல்லாம் கொடுத்தாங்க மேடம் அதனால் சரி உங்கள்கிட்ட கேட்கலாம் எ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து அறுபதுக்கு முப்பது அடி இது இருக்குதுங்க மேடம் அகலம் இருக்குதுங்க இப்போ வந்து முன்னாடி எல்லாம் எப்படி செடி வைக்கிறது கேட்டு முன்னாடி எப்படி செடி வைக்கிறது கொஞ்சம் சொன்னிங்கன்னால் கொஞ்சம் இதுவாக இருக்குங்க மேடம் சரிங்க மேடம் அதுவும் வேணுங்க மேடம் அதுப்போக அதுப்போக வந்து மேலே வந்து உங்களுக்கு மேலே வந்து அந்த அழகு செடி அந்த கொடி மாதிரி போகுமில்ல மேடம் அதுவும் வேணுங்க மேடம் நம்ம ஆ

சரிங்க மேடம் அதை நீங்கள் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்களா மேடம் ஓகேங்க மேடம் சரிங்க சரிங்க சரிங்க

ஆமாங்க

சரிங்க ஆமாங்க சரிங்க மேடம் இது நீங்கள் வந் நீங்கள் வந்து இப்போது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்தமாதிரி வந்து அந்த செடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்றது இந்தமாதிரி இதெல்லாமே நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவீங்களா மேடம் சரிங்க அப்படியா சரிங்க அப்போ அந்த கேட்டு முன்னாடி வந்து செடி சரிங்க சரிங்க அந்த கேட்டு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் இது செடியெல்லாம் கொஞ்சம் அழகு செடி அந்த பூக்கள் கொஞ்சம் நிறைய வைக்கிற மாதிரி அந்தமாதிரி எல்லாம் வை ஆ ஆமாங்க ம் அப்படியா ஆமாங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாங்க அந்த கொடிக்கொடியாக குட்டி குட்டியாக வருமில்லங்க இல அந்தமாதிரி இது சரிங்க சரிங்க வந்து அது கொஞ்சம் நெழல் வந்து அந்த ஒரு ஏதாச்சும் மரம் இது ஏதாச்சும் அழகு மரம் இங்கிட்டு ஏதாச்சும் கொண்டு வந்து வைப்பீங்களா எப்படி கொடை மாதிரி இருக்குதுங்களா கொஞ்சம் அப்படியே மேலே போய் கொடை மாதிரி இருந்தால் நெழல் அப்படியே அந் அப்படி இல்லைங்க இப்போது வந்து கொடை மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே வந்து அந்த முன்னாடி வந்து அந்த அந்த மரத்துக்கிட்டே வந்து ஆ மரத்துக்கிட்டே நம்ம ஒரு சேரோ ஒரு இது ஊஞ்சல் சேரோ இந்தமாதிரி போட்டால் அது கொஞ்சம் இயற்கை காற்று வாங்கிகிட்டு அப்படியே உட்காந்துக்குலாமில்லங்க அந்தமாதிரியெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் இது பண்ணிடுவீங்க அப்படிங்களா சரிங்க சரிங்க மேடம் நீங்கள் எப்போ வரீங்க மேடம் சரிங்க நீங்கள் நான் கால் பண்ணுறேங்க சரிங்க சரிங்க மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம் ஓகே ஓகே